நான் எங்கள் வீட்டில் வந்து பூக்களும் வச்சுருக்கேன் பழங்களும் பழ வகை சார்ந்த மரங்களும் வச்சுருக்கேன் காய்கறிகளையும் பயிரிடுறேன் அதாவது என் கிட்டே ஒரு பத்து செண்ட்டு இருக்குது அதில் வந்து நான் மூணாக பிரித்து வந்து ஒரு பக்கத்தில் வந்து சப்போட்டா செடி மாங்காய் மரம் அப்புறம் தென்னை மரம் வாழைமரம் அப்படின்ட்டு பழ வகை சார்ந்த மரங்கள் ஒரு ம ம பலாமரம் கூட எங்கள் வீட்டில் இருக்குது அதை ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு அளவுக்கு நாங்கள் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணிவிட்டு இருக்கேன் ரெண்டாவது வந்து பூச்செடின்னு பார்த்தீங்கனா ரோஜா இருக்குது மல்லிகை இருக்குது கனகாம்பரம் இருக்குது அப்புறம் டிசம்பர் செடி இருக்குது இப்போ மல்லிலேயே வந்து குண்டு மல்லிகைனு ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் சாமந்தி பூ வச்சுருக்கோம் இதெல்லாமே ஒரு அஞ்சு சென்ட்டுக்கப்போ அப்படியே பாத்தி மாதிரி போட்டுவிட்டு அதில் அப்படியே செடி வச்சுருக்கோம் ரெண்டாவது காய்கறின்னு பார்த்தீங்கனா அது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பயிர் விடணும் அதுக்குன்னு ஒரு அஞ்சு சென்ட்டு அஞ்சு சென்ட்டுக்கு குறைவா வந்து கத்திரிக்காயை சீசனுக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காயை போடுவோம் ரெண்டாவது மிளகா சீசன் அப்போ மிளகா இது பண்ணுவோம் தக்காளி அதுக்கு ஏற்ற மாதிரி அது அதில் அதுக்குன்னு காய்கறிகளில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு மட்டும் பயன்படுகிற அளவுக்கு கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம்